என்னுடைய மாநிலமான தமிழ்நாடு தமிழ் என்பது ஒரு பெரிய மு பங் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாடு என்பதுலேயே தமிழ் என்ற மொழியும் உள்ளதால் அதுவே மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கான ஒரு நிறையா அங்கீகாரம் ஒன்று நல்ல கலாச்சாரத்தில் அடையாளமாக திகழ்கிறது